எங்களோட கிராமத்தில் வந்து ட்ரைனேஜ் அமைப்பு வந்து கொஞ்சம்தான் நல்லா இருக்குது அது வந்துட்டு என்னென்னால் நிறைய இந்த டிச்செலாம் சொல்லுவோமில்ல தண்ணியெலாம் வீட்டில் இருக்கிற தண்ணியெலாம் போய்கிட்ருக்குல்ல வீட்டில் இருக்க அழுக்கு தண்ணியெலாம் அந்த டிச்செலாம் வந்து ஒழுங்கா போடாதுனால் நிறைய பிரச்சின வருது தண்ணியெலாம் உடஞ்சி நிறைய வந்து சும்மா நடந்துகிட்ருக்க இடத்துல போடுறதுனால மக்களுக்கெலாம் நிறைய நோய்கள் வருது அதில் இருந்தெலாம் கா வந்துட்டு மேம்படுத்தலாம் அரசுக் கிட்டே சொல்லி நம்ம புகார் தெரிவித்து மேம்படுத்தலாம் என்ன தான் புகார் தெரிவித்தாலும் அரசு வந்து ஒழுங்காவே பார்க்க மாட்டேங்குது இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து நமக்கு வந்து செஞ்சு கொடுத்தா மக்கள் எந்த பிரச்சினையும் இல்லாமல் வந்து சாலையில் போய்விட்டு வரதுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த பேருந்து நிலையத்துலெலாம் இருக்கில்ல அங்கே இருக்க வந்து டிச்செலாம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால அங்கே ரொம்ப வந்து துர்நாற்றம் ஏற்படுது அதனால் கொசுக்களெலாம் அதிகமாக வந்து வரதுனால் நிறைய பிரச்சினை இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் நோய் வர வாய்ப்பிருக்குது அதனால் ட்ரைனேஜெலாம் நல்லா போடலாம் ட்ரைனேஜ் அமைப்பெலாம் நல்லா இருந்தால் தான் மக்கள் தூய்மையாக இருக்க முடியும் எந்த பிரச்சினையும் இல்லாமல் நடமாட முடியும் ட்ரைனேஜ் வந்துட்டு நல்லபடியாக போட்டு கொடுத்தா நல்லா சாலையில் நடமாடிகிட்டு நல்லா இருக்கலாம் வெளிலெலாம் வந்து எங்கேயும் ட்ரைனேஜ் வந்து ட்ரைனேஜ் தண்ணியெலாம் நல்ல தண்ணியோட கலக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நான் கேள்விப்பட்டேன் எங்கள் ஊர்லேயே நல்ல தண்ணி பைப்பும் ட்ரைனேஜ் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறனால அதில் வந்து ட்ரைனேஜ் உடஞ்சி நல்ல தண்ணி கூட வந்து சேருது அப்படின்னு சொல்லி வடிகட்டி தண்ணி குடிக்க சொன்னாங்க குடித்து இப்போ நிறைய பேருக்கு காய்ச்செல்லாம் வந்தது எங்கள் ஊரில் இதுக்கெலாம் ட்ரைனேஜு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படின்னா அரசு வந்து கடுமையான புகார் புகார் மக்கள் கிட்டே முன்னரே தெரிவிக்கிறாங்க கடுமையாக வந்து ட்ரைனேஜெலாம் வந்து நல்லபடியாக பார்த்து போட்டு கொடுக்கணும் இது வந்து அரசோட வேலை தான் ஆனால் வந்து அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அதலாம் செய்யணுன்னு சொல்லிட்டு நான் வந்து மக்களோடு மக்களாக வந்து நான் விழிப்புணர்வு ஏற்படுத்தலான்ட்டிருக்கேன் மக்களுக்கும் சரி அரசுக்கும் சரி